ஆ நான் வந்து கே என் சி ப்ரின்ஸிபால் பேசுகிறேன் யார் சொல்லுங்கம்மா எப்போது என்னம்மா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தானேம்மா எப்படிம்மா மிஸ் ஆச்சு உங்கள் ஐடி கார்டு

ஆமாம் ஓ ஐடி கார்டு அக்ஸஸ் கார்டு ரெண்டுமே தொலைச்சுட்டிங்களா ஐடி கார்டு ஐடி கார்ட் அக்ஸஸ் கார்ட் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அடுத்த வாரம் எக்ஸாமும்மா ஐடி கார்டு இல்லாமல் எக்ஸாமு அலோ பண்ண மாட்டாங்க அம்மா ஐடி கார்டு அமௌண்டு ஃபைன் கட்டி தான்ம்மா வாங்கணும் ஐந்நூறுபாம்மா ஐடி கார்டு அக்ஸஸ் கார்டு ரெண்டும் சேர்ந்து ம் இது கொடுக்க சரி நான் இது கொடுக்க சொல்கிறேன் இது பார்த்து வைச்சிக்கோங்க அடுத்த வாரம் எக்ஸாமுக்கு வந்து ஐடி கார்டு இருந்தால் தான் அலோ பண்ணுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்து இது பண்ணுங்கள் என்ன இவ்வளோ இதாக பேக்கில் வச்சேன்ட்றிங்க என்னம்மா சரிம்மா நான் வந்து சொல்கிறேன் வந்து இப்போ ஆஃபிஸ் ரூமில் ஃபார்ம் வாங்கிக்கங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அமௌண்ட்டு கட்டிவிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஆஃபிஸ் ரூமில் கொடுத்துடுங்க ஒரு வாரத்துக்கு இழுக்காமல் ஒரு டூ டேஸில் இது பண்ண சொல்கிறேன் கொடுக்கறத்துக்கு உங்களுக்கு ரிசீவ் பண்ண சொல்கிறேன் டூ டேஸில் இன்னொரு ஃபார்மை ஃபில் அப் பண்ணி உங்கள் க்ளாஸ் இன்ச்சார்ஜ்ட்ட கொடுத்துருங்க இன்னொன்று வந்து எங்கள் ப்ரின்ஸ்பால் ரூம் வந்து கொடுத்துட்டு ப்ரின்ஸ்பால்ட்ட கொடுத்துட்டு போங்க எங்கிட்ட கொடுங்க ஏன் இவ்வளோ இதாக வைச்சிருக்கீங்க தெரியலை ஐயோ கடவுளே சரிம்மா கொஞ்சம் இது பண்ணுங்கள் பார்த்து வைச்சிக்கோங்க அப்புறம் வந்து என்ன வந்து பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை அமௌண்டு கட்டிவிட்டு வந்து பாருங்கள் என்னம்மா எக்ஸாம் எழுதுகிற டைமில் இது மாதிரி சொல்கிறிங்க இது காலேஜில் தொலைஞ்சால் கிடைச்சிருக்குமே வெளியில் தான் தொலைஞ்சுருக்கு அப்போ காலேஜில் தொலையல உங்கள் இது நீங்கள் தேடிப் பார்த்திங்களா க்ளாஸ் க்ளாஸ் ரூமில் எங்கேயாவது இருக்கான்னு தேடிப்பார்த்திங்களா சரிம்மா சரிம்மா நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க நான் உடனே ஒரு ரெண்டு நாளில் கிடைக்குற மாதிரி பாக்கிறேம்மா ஓகே ஓகேம்மா ஓகேம்மா